நான் ஒரு ரீசண்டா வந்து ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச் வாங்கிருந்தேன் அதுவந்து வாங்கும்போது நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது ஸ்லோவாகிடுச்சு அது டிஸ்பிளேயும் வந்து டல் ஆகிட்டு வந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததினால வந்து அதை எதுவும் யூஸ் பண்ண முடியல அதில் டைம் பாக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மொத்த அப்ளிகேஷன்ஸும் வந்து சீக்கிரம் ஓபன் ஆகலை அதில் கொடுத்துருந்த ஃபீச்சர்ஸ் எதுவும் சரியா ஒர்க் ஆகலை டென் டேஸ்லேயே வந்து அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு பிளஸ் வந்து அதில் வந்து அவங்க சொன்ன ஃபீச்சர்ஸ் எதுவும் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அவங்க சொன்னதுக்கும் இந்த ஹெட்போனில் இருக்கிறதுக்கும் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது ரீஃபண்டாகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ரீஃபண்ட் இல்லைனு சொல்லிவிட்டு நான் வாங்கினதுலே ரொம்ப ஒர்ஸ்ட்டான புராடக்ட் அதுவாக தான் இருக்கும் திரும்பியும் அந்த புராடக்டை நான் வாங்க மாட்டேன்